தோட்டக்கலை எனக்கு இயற்கையிலையே வந்து ரொம்ப பிடிக்கும் செடி நல்லா நட்டு வைக்கிறது மல்லிப்பூச்செடி பிச்சிப்பூச்செடி ரோஜாச்செடி சாமந்திப்பூ இதெல்லாம் எங்கள் வீட்டில் நான் நட்டு வெச்சுருக்கேன் இப்போது வரைக்கும் நான் அதை வளர்த்துக்கிட்ருக்கேன் அதில் ரோஜா வந்து பூக்கும்போது வந்து நம்ம மனசில் வந்து என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எனக்கு அந்த பூத்ததை பார்த்தோன்னே காலையில் எந்திரிச்சு பார்த்தோன்னே அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அதை பார்த்து நான் என் மனசில் இருக்கற கஷ்டங்கள் கூட மறைஞ்சி போகுன்னு கூட சொல்லலாம் அதுக்கு தினம் ஒரு ஒரு தடவை வந்து மண்ணை கிளரி விடுவேன் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து மண்ணை கிளரி விட்டிருவேன் அதுக்கு உரம் போடுவேன் உரம் போட்டு அந்த செடி வந்து துளிர் விட்டு வளர்றதை பார்த்து அதுக்கு என்னென்ன நம்ம ஊட்டச்சத்து தேவையோ அதை ஃபுல்லாக நான் கொடுத்துட்டே இருப்பேன் கொடுத்து அது பூக்கிற பூக்காத செடியும் சரி அதை பூக்க வெக்கிறது பார்க்குறதும்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால்தான் எனக்கு அந்த தோட்டத்துன்னால் ரொம்ப பிடிக்கும்